ஆ மேடம் நீங்கள் லேண்டு இதுகொசரம் என்கொய்ரி பண்ணியிருந்தீங்களா ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போ உங்களுக்கு எந்த ஏரியாவில் எந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எந்த திசை ஸோ அந்த மாதிரி டீ ஆமாங்க

ஒரு ஆஃப் கிலோ மீட்ரு ஏரியானால் உங்களுக்கு ஓகேங்களா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இல்லை ரெண்டுமே சரிங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த திசையில் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ரெக்யூர்மெண்ட் இருக்குதா இல்லை உங்களுடைய பட்ஜெட் என்ன இப்போ உங்களுக்கு வந்து எடப்பாடி ப்ளஸ் இளம்பிள்ளை இந்த ரேஞ்செல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம்லேந்து மூவாயிரத்தி ஐந்நூறுவா ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ் வருது இப்போ உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் நியர்பை அப்படின்னா டிடிசிபி ஆப்ரூவ்ல் இருக்கும் இந்த லேண்ட் அப்ரூவலு எல்லாமே இருக்கும் ம் பக்கா ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் எல்லாமே டீட்டெயில்ஸும் இருக்கும் இப்போது அது தான் உங்களுடைய பட்ஜெட் என்ன உங்களுக்கு எந்த திசைன்னு கேட்டீங்கன்னால் அந்த திசையை பொறுத்து ரேஞ்சஸ் மாறும் சரி கெழக்குல இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு ஃப்ளாட் இருக்குது எடப்பாடியில் ரெண்டு ஃப்ளாட் இருக்குது நமக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அவ்வளோ தான் அந்த ஆஃப் கிலோ மீட்டர் ரேஞ்சில் தான் வரும் உங்கள் பஸ் ஸ்டாப்புக்கும் அதுக்கும் கிழக்கு வாசல் பட்டு ஃப்ளாட் வந்து ஒரு நம்ம ஏரியா வந்து சந்தோஷ் கார்டன்ஸ் ஸோ அதிலேருந்து ஒரு ஆறு ஃப்ளாட்டு தள்ளி தான் வரும் நமக்கு மொத்தம் எட்டு ஃப்ளாட்டு அதில் ஏழாவது ஃப்ளாட்டில் தான் நீங்கள் கேட்கற லேண்ட் இருக்குது ஃப்ரெண்டில் இருக்கும் மொத்தம் எட்டு ஃப்ளாட்டு உங்களுக்கு ரைட் சைடில் நாலு ஃப்ளாட்டு லெஃப்ட் சைடில் நாலு ஃப்ளாட்டு எல்லாமே வந்து தேர்ட்டி ஃபீட்டு ரூட்ஸு அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி வந்து ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வரும் ஃபர்தரு உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ப்ளஸ் வந்து லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு இல்லை நம்ம அந்த மாதிரி ஆஃபர்லாம் இல்லை நம்மக்கிட்ட குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு லேண்டுக்குண்டான காஸ்ட்டு அந்த பத்தரத்துக்குண்டான காஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு வந்து வராது ஏனால் டேரெக்டாக நீங்கள் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணனால ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் எதுவும் வராது அடிஷ்னல் டாக்குமெண்ட் சார்ஜஸ் எதுவும் வராது ஸோ என்ன லேண்டோடய காஸ்ட்டு பக்கா ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆ வில்லங்கம் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து ஒன் வீக்கில் வந்து அக்ரீமெண்ட் சைன் பண்ணிடணும் நம்ம வந்து ஒரு டோக்கன் வாங்கிப்போம் அதிலேருந்து த்ரீ மந்த்ஸ்க்குள்ளாரே வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் ஏன்னா டிமாண்ட் நிறையா இருக்குது

தேங்க்யூ மேம்